தீபாவளி வந்து புது வேட்டி சட்டை எடுத்து காலையில் எழுந்திரிச்சவுன்னே இட்லி குடல் கறி இந்த மாதிரி குழம்புலாம் வச்சு செலிப்ரேட் பண்ணுவோம் பொங்கல் வந்து காலையில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி சூரிய உதயத்துக்கு முன்னாடி பொங்கல் வச்சு சூரிய தேவனுக்கு படைச்சிட்டு சாப்பிட்டு இது பண்ணுவோம் அப்படி தான் நாங்கள் எப்பேயுமே திருவிழா கொண்டாடுவோம்